பிறந்த கொழந்தைக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப சிறந்தது அதற்கு அடுத்தப்படி பார்க்கும்போது பசும்பால் தான் அதான் பெஸ்ட்டுன்னு அதாவது அதில் ஏன்னு சொன்னாக்கா அதில் கொழுப்பு கொழுப்பு சத்து புரதம் போன்ற சத்துக்கள்லாம் தேவையான அளவு இருக்குது அதோடய அந்த பாலை அருந்துகிற கொழந்தையும் அதுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகுது அந்த தன்மை அந்த பசும்பாலில் இருக்கிறத்துனால அந்த தாய்ப்பாலுக்கு அடுத்தது பெஸ்ட்டுன்னா பசும்பால் தான் சொல்ல முடியும்